சொல்லுங்கள் ஆமாம்ங்க ஆமாம்ங்க சொல்லுங்கள் சரிங்க இங்கே பாலகோடு தெரியுங்களா பாலகோடில் எம்ஜி ரோடு தெரியுங்களா ஆமாங்க ஆமாம்ங்க எம்ஜி ரோட்டில் வந்து பழைய ராஜேந்திரன் ஓல்டு ராஜேந்திரன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஆ அதில் வந்து செகண்ட் ப்ளோரு ஆ உமா உமான்தான் வரும் ஆ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கே என்னங்க இல்லை நீங்கள் உமான்னு கேட்டாவே சொல்லுவாங்க மூணு பை பதினாலு டோர் நம்பரு ஆமாம்ங்க நாங்கள் ரெண்டு ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணோம் எது வந்துயிருக்கு சரிங்க ஆமாம் ரெண்டு கொடுத்துருக்கோம் என்ன சைஸில் வந்துயிருக்கு ரெண்டு ஆர்டரில் எது வந்துயிருக்கு என்ன அமெளண்ட்னு கேட்குறன் சரிங்க சரிங்க சரிங்க நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாங்க நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் ஆ நான் வந்து வாங்கிக்கிறேன் அமௌண்ட்டு எவ்வளோ சொன்னிங்க ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து நூறுங்களா டெலிவரி சார்ஜ்ங்களா சரிங்க ஆ சரிங்க ஆ நீங்கள் வந்து நீங்கள் வந்துவிட்டு அட்ரஸ்க்கு வந்துவிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் கீழேகூட இறங்கி வந்து வாங்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துவிட்டு மூணு பை பதினாலு ஆமாம்ங்க ஆ சரிங்க நீங்கள் வாங்க வந்துவிட்டு கால் பண்ணுங்கள்